இன்ஸ்டாகிராம் ஃபேஸ் புக்கு ஒரு தடவைக்கு இன்ஸ்டாகிராம் உள்ளே போய்விட்டு ரீல்ஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் இன்ஸ்டாகிராமில் போய்விட்டு ரீல்ஸு பார்த்துக்கிட்டு இருக்கிறது டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் காலையில் ரெண்டு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் போய் ரீல்ஸ் பார்ப்போம் மூணு மணி நேரம் எப்படி நைட்டில் வந்து யூஸ் பண்ணுவேன் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவேன் அப்புறம் ஃபேஸ் புக்கில் அவாய்ட் பண்ணுறது என்னென்னா நிறையா மூவி வரும் அந்த மூவி கொஞ்சம் நான் அவாய்ட் பண்ணுவேன் அப்புறம் இன்ஸ்டாகிராமில் லேடீஸ் வந்து ரீல்ஸ் பண்ணுவாங்க கேர்ள்ஸ் ரீல்ஸ் பண்ணுறத பார்த்தாலே இதாக இருக்கும் அவங்களையும் அவாய்ட் பண்ணுவேன் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா இன்ஸ்டாகிராமு உள்ளே போய்விட்டு ரீல்ஸ் பார்க்கறது தான் நல்லாயிருக்கும்